ஹலோ சொல்லுங்க யாருங்க பேசுகிறது உங்கள் பேரும்மா சரிங்க ஆமாம் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு மேனேஜர் தான் பேசுகிறேன் சொல்லுங்க சரிங்க சரிங்கமா லோனுன்னால் எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு என்ன பிரா இது உங்கள் சால்ரி இது எவ்வளோன்றது தெரியணும் சரிம்மா சரி சரிம்மா நீங்கள் வந்து உன் கம்பெனி மூலமாக கட்டுறதுனாலும் நீங்களாக கொண்டு வந்து கட்டுறதுனாலும் ஆனால் என்ன எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட முடியும் உங்கனால் மாதத்துல சரி அஞ்சு லட்சம் ருபா தேவைங்களா சரிங்க எட இடத்துனுடைய பத்திரம் வேணும் உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் உ கம்பெனியோடய ஐடி கம் ம் சொல்லுங்கம்மா வீட்டினுடைய பத்திரம் வீடை வந்து டெவெலப் பண்ணுறிங்கன்னாலும் அதை வீட்டினுடைய பத்திரம் வேணும் இல்லை புதுசாக கட்டுறிங்கன்னா இவ் இடத்தினுடைய பத்திரம் வேணும் அது வேணும் ஆதார் கார்டு வேணும் ரேசன் கார்டு வேணும் உங்கள் பேங்க்கு பாஸ் புக்கு வேணும் உங்களது ஆறு மாதத்துக்கான லக்ஷ்மி விலாஸ் எந்த பேங்க்கில் பாஸ் புக் இருந்தாலும் ஓகே உங்களது ஆறு மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டு வேணும் ஆமாம் இத்தனையும் நீங்கள் கொண்டு வந்துவிட்டா அப்ளிக்கேசன் ஃபில் பண்ணி கொடுத்திங்கன் சொல்லிவிட்டு சொன்னால் அதை நாங்கள் பா இது போட்டு பார்த்து எடுத்து உ உங்களுக்கு வந்து ஓகே சொல்லுவோம் நாங்கள் ஓகேங்களா அது வந்து உங்கள் ப்ராசஸ் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பணுங்கமா ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பி அங்கிருந்து எங்களுக்கு ஆர்டரு வந்தால் மட்டும் தான் நாங்கள் லோன் சாங்சன் பண்ண முடியும் ஓகேங்களா

சரிங்கமா வாங்க வந்து பாருங்க நீங்கள் ஆ ஓகேம்மா தேங்க்ஸ்